ஆமாம் ஆ ஃபோட்டோக்ராஃபர் தான் ஆ பண்ணலாம் எங்கே பண்ணணும் ம் பண்ணலாம் பண்ணலாம் ம் ம் எல்லாவுமே ஆ எல்லாம் பக்காவாக பண்ணலாம் கேமரா எல்லாம் கம்மி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் வாங்க எல்லாமே நம்மள்கிட்ட உண்டு நீங்கள் எப்படி மட்டும் போடணுன்னு சொல்லுங்கள் போட்டு தரோம் ஆ முதல் நாளா எத்தனை மணிக்கு வரணும் ஏழு மணிக்கா ஈவினிங்கா ஆ ஓகே வரோம் என்னைக்கு டியூஸ்டேவா ம் ஓகே வரலாம் ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

ஆ நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட எப்போதும் குவாலிட்டியாகதான் இருக்கு ம் ஓகே சார் ஆ பேமண்ட் எல்லாம் பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளவு கம்மியாக வேணாலும் பண்ணி தரேன் வேறு எதுவும் வேறு எதுவும் மேரேஜ் இருந்தால் சொல்லி விடுங்க பண்ணிவிட்றோம் ஆ தேங்க்ஸ்